விவசாயம் விவசாயம் நான் விவசாயம் வந்து யாரும் வந்து விவசாயன்னால் இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்க விவசாயிங்களுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு ஆனால் விவசாயி இல்லைனா சாப்பாடு இல்லைங்கிறது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்கிது எல்லா இப்போ ப இப்போ இப்போ இருக்கிற பசங்கெல்லாம் எல்லாம் படிக்க வச்சிடறோம் படிக்க வச்சால் நான் படித்துட்டு நான் எதுக்கு விவசாயம் பண்ணணும் நான் வெளியில் வேலைக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளியில் போகிறேன் அப்படி தான் வந்து போகிறாங்க விவசாயத்தை வந்து பாதுக்காக்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க விவசாயி இல்லை அப்படின்னா ஒன்றுமே நடக்காதுங்கிறது வந்து யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ விவசாயி இல்லைனா அரிசி இல்லைனா யா எப்படி சாப்பிட்றது ஒரு தக்காளி இல்லைனா எப்படி சாப்பிடுவாங்க ஒரு பருப்பு இல்லைனா எப்படி சாப்பிடுவாங்க அதை வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க விவசாயா விவசாயிக்கு என்ன அப்படினு தான் நினக்கிறாங்க இப்போவே ஒரு கடலையே போட்டோமுனாலும் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரை கடலை போட்டாலும் அதை வந்து நாங்கள் க பருப்பு வாங்கி கடலை போட்டு அது களை கொத்தி அது ஆளுங்களுக்கு கூலி கொடுத்து மறுக்கா நாங்கள் அதை வந்து வெட்டி எடுத்து கடலையை தனியாக பிரித்து அதுக்கு ஆளுக்கு கூலி கொடுத்து எங்களுக்கு வந்து ஒன்றுமே மீதியெல்லாம் விவசாயிக்கு மீதி எதுவுமே இல்லை விவசாயி விட கூடாது விவசாயத்தை விட கூடாதுங்குறதுக்கோசரம் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எதுவுமே விவசாயம் ஒரு கவர்மெண்டுலேயோ கவர்மெண்டில் கூட விவசாயிக்கு எந்த லாபமுமே கிடையாது ஒரு பயிர் போனால் கூட அதுக்கு உண்டான வந்து மானியத்தை வந்து விவசாயிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க விவசாயன்னால் அவ்வளோ மதிப்பில்லாமல் போச்சு விவசாயி இல்லைனா சாப்பாடு இல்லைங்கிறது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது